என் பெயர் பரத்குமார் என் பெயர் பரத்குமாருங்க சுருக்கமாக தமிழ் மணினு கூப்பிடுவாங்க சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நான் வளர்ந்தது எல்லாமே ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேமிலி தான் மிடில் க்ளாஸ் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க வச்சாங்க எல்லோருக்கும் தெரியும் எல்லாம் கஷ்டப்பட்டுதான் படிப்பாங்கன்னு நீங்கள் இதை ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அது படிக்கிறத்துக்கே என்னால் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும் மிடில் க்ளாஸ் ஃபேமிலியில் வாழ்கிறதுலாம் ஈஸி இல்லைங்க அதுக்கும் அதுக்கு பேசாமல் லோவாவே இருந்துரலாம் இல்லைனா ஹையாகவே இருந்துரலாம் அது அந்த வலி இருக்குது அந்த அதுதான் மிடில் க்ளாஸ் வேல்யூ மறக்க முடியாத இது அப்படினா எனக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க கார் ஆக்சிடென்ட்டு நான் இங்கே ஃப்ரெண்டு சொன்னான் போகாத போகாதனு நான் எங்கள் சொந்தக்காரங்களாம் இருந்தாங்கள் சரி போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு போனேன் போனதுக்கு எனக்கு நல்லா ஒரு தகுந்த பாடமும் கிடச்சிச்சி அப்போ அந்த ஆக்சிடென்ட்டு ஏன் வாழ்க்கையிலே அதுதான் மறக்க முடியாத நாளுங்க இனிமேல் அதுவும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணி முடிவு எடுத்துகிட்டேன் போககூடாதுனு முடிவு எடுத்துட்டேங்க இது மாதிரி அப்போ அப்போ அப்போ நான் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்ததை கேட்டிருந்தேனா கண்டிப்பாக நான் அந்த இதுலேந்து தப்பி எனக்கு எதுவும் ஆகிருக்காது நான் வீட்லே அமைதியாக இருந்துருப்பேன் அவன் சொல்லி நான் மீறி போனதுனால் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க